பள்ளியில் எனக்கு ரொம்ப பிடித்த பாடோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் எங்க தமிழ் ஐயா கிளாஸ் எடுக்கிறதே அவர் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் தமிழ் பாட்டை அப்படியே பாடுவார் அந்த காலத்திலலாம் வந்து ஒரு பழைய பாட்டு ஒன்று இருந்துச்சு தமிழுக்கும் அமுதென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்ட்டு ஒரு பழைய பாட்டு இருந்துச்சு அந்த பாட்டு தான் அடிக்கடி பாடுவாங்க பாரதிதாதாசனோடய கவிதைகள் அது அதனால் வந்து எல்லாருமே எல்லாத்துக்குமே அந்த மனப்பா அந்த பாட்டு மனப்பாடமாக தெரியும் எங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த காலத்தில் அது ரொம்ப நல்லாவே இருக்கும் அது இதுதான் வந்து எங்கள் தமிழ் இப்போலாம் வந்து அந்த அளவுக்கு தமிழுக்கு யாரும் முக்கியத்துவம் தரதில்லை எல்லாமே இங்கிலிஷ் மீடியம் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன்னு போயிடறதுனால அந்த அளவுக்கு யாரும் முக்கியத்துவம் தரலை அரசு இப்போதான் வந்து எடுத்திருக்கறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூலில் வந்து இதெல்லாம் வைப்பாங்க ஆண்டு விழா கவிதைப் போட்டி பேச்சுப் போட்டி கட்டுரைப் போட்டி இப்போது பாட்டுப் போட்டி இதெல்லாம் வெக்கும்போது அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கதை வசனங்கள்லாம் இருக்கிற இதுதான் அதிகமா பேசுவாங்க இப்போ சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்னா அதில் வந்து ஏதோ ஒரு பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் வந்து அந்த சிலப்பதிகாரத்தில் வந்து மா கண்ணகியோட சீனைதான் வந்து பேசுவாங்க இதெல்லாம் வந்து அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ அப்போ அப்போதான் வந்து பியூசி தான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்டூலாம் கிடையாது டென்த்து முடிச்சோன்னே பியூசி தான் போவாங்க அப்போலாம் பார்த்தீங்கன்னா இது இந்த சீன்தான் எல்லாருமே பேசுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாதிரி கட்டுரைப் போட்டி பேச்சுப் போட்டி ஓவியப் போட்டினாலும் இதேதான் தமிழை பற்றியானது தான் தமிழுக்கு தான் அது மூலம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அந்த அந்த காலத்திலெலாம் அதனால் வந்து தமிழ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்